சார் சொல்லுங்கள் சார் ஆக்சுவலாக இந்த ஸீடிங் பற்றி கேட்டிருந்தோம்ல ஓகே என்னென்ன ஸீடிங்லாம் இருக்குது அப்படினு வந்து தெரிஞ்சிக்கலாங்களா என்ன சார் புரியலை ஆக்சுவலாக அது வந்து கொஞ்சம் வந்து ட்ரைனும் சொல்லமுடியாது ரொம்ப வெட்டுனும் சொல்ல முடியாது என்ன என்ன சார் அதாவது வந்து என்ன சொல்ல அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து இந்த செம்மண் மாதிரிதான் இருக்கும் ஓகே ஸோ அந்தமாதிரி ஏரியாவில வந்து என்ன மாதிரியான ஸீட்ஸ் போட்டால் வந்து நல்லாயிருக்கும் ஓகே ஆக்சுவலாக வந்து ஆ சரி ஓகே அது வந்து செம்மண் டைப்லதான் இருக்கும் பட் ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போதைக்கி வரைக்கும் நாங்கள் மக்காச்சோளம் தான் போட்டிருந்தோம் மக்காச்சோளத்துக்கு ரொம்ப தண்ணி இழுக்காதுனால வந்து பரவாயில்ல ஸோ இப்போ அடுத்து வந்து பார்க்கம் போது வந்து சரி வேற ஏதாவது பாசிப்பருப்போ இல்லை வேற மாதிரி எதாவது வந்து ட்ரைப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் நான் வந்து கோவில்பட்டி சைடு ம் ஆமாம் ஆமாம் நெல் போடுவாங்கள் மோஸ்ட்லி மக்காச்சோளம் அப்புறம் இந்த பாசிப்பயிறு அப்புறம் இது உளுந்தம்பருப்பு இருக்குது அது போடுவாங்கள் சில நேரம் வந்து வத்தல் போடுவாங்கள்

இப்போது உங்கக்கிட்ட வந்து எந்த மாதிரி வந்து ஸீட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சிக்கலாங்களா சரி ஓகே அப்போ நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்கள் நாங்கள் டேரக்ட்டாக வந்தே செக் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகேங்க ஆ சரி ஓகே ஓகே தேங்க்யூ